ஹலோ ஹலோ நான் வந்து உங்கள் ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணு பேசுகிறேன் சார் எனக்கு நீங்கள் கௌன்சிலராக இருந்து எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி பிஏ இங்கிலிஷ் முடிச்சுருக்கேன் எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை வேணும் கன்டன்ட் ரைட்டராக வேலை வேணும் அது வந்து நீங்கள் சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து காவேரி காலேஜில் படித்தேன் எங்களுக்கு நான் வந்து சவன்ட்டி ஃபோர் பேர்சண்டேஜ் ஓவரால்லாக எடுத்திருக்கேன் உங்களால் எக்ஸ்ட்ரா வந்து என்னது கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு ஸ்வையம்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ்ஸு அந்த மாதிரி முடிச்சுருக்கேன் இதை வெச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க்கர் தான் நீங்கள் ஏதா ஹெல்ப் பண்ணீங்கனால் தான் நான் கொஞ்சம் இப்படியே முன்னேறுவோம் இல்லை நான் அடுத்தும் போட்டிருக்கேன் அது கரஸில்தான் போட்டிருக்கேன் அதுக்கு ஃபீஸ் கட்டணும்லை அதுக்கு ஒரு ஜாப் வேணும் நான் தேடிகிட்ருக்கேன் ஆ ஓகே இது தானே உங்கள் நம்பர் ஆ ஓகே நான் வந்து இந்த உள்ளூரில் தெரிஞ்சவங்கள்கிட்ட வந்து கவுன்சிலர் நம்பர் கேட்டு வாங்கினேன் ம் ஆ ஓ ஆ

தேங்க்ஸ் சார் ஆ நான் கண்டிப்பாக அனுப்புறேன் ஆ ரொம்ப தேங்க்ஸ்